நான் கொண்டாடுகிற கலாச்சார விழானால் பொங்கல்தான் பொங்கல் அன்றைக்கு வந்து முத நாள் காலையிலே எந்து போகி அன்றைக்கினு பார்த்திங்கனா இந்தப் பழசெல்லாம் எரிச்சிட்டு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கள் வேப்பந்தழையெலாம் வெட்டி குச்சு குச்சாக எடுத்து இப்போ எங்களோட வயல்வெளியில போய்ட்டு மூணு சனி மூலைத்தவிர மற்ற எல்லா மூலையிலியும் அதைப் போட்டுட்டு வராங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து போகி வந்து போய்ட்டு ஒரு ஐதீகம் அப்போ தான் நல்லா வின்நிலையங்கள் நல்லா செழிச்சு வளரும் விவசாயம் பெருகுன்றதில் அதைப் பண்ணுவாங்கள் அப்புறம் கலாச்சாரம்னு பார்த்தா பொங்கல் அன்றைக்கி வந்து காலையில் எழுந்து சூரியனுக்குப் பொங்கல் வச்சு அதை ஒரு இதாக கலாச்சாரம் அந்தக் காலத்திலேருந்து பின்பற்றிகிட்ருக்காங்க சூரியன் வழிபடுவாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் வந்து கலாச்சாரம் மாடுலாம் ஏனா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதுதான் வந்து உதவிருக்குது கடை வருஷம் ஃபுல்லா உழைக்கிறதால அதை ஒக் ஒரு பண்டிகையை ஃபெஸ்டிவலாக வச்சு மாட்டுப்பொங்கல் மாட்டக்கழுவி குளிப்பாட்டி அதுக்கு கா டெக்கரேஷன் பண்ணி அதைப் பண்ணுவாங்கள் அப்புறம் பொங்கல் அன்றைக்கி நாங்கள்லாம் கலாச்சாரமாக வந்து வேஷ்டி சேர்ட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்குப் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் கோயிலியே பொங்கல் ஸ் எப்பட்னா செங்கல் எடுத்து வச்சு இயற்கையாகவே விறகு அடுப்பு வச்சு கல் ஒட்டிப் பொங்கல் வச்சு கோயில்ல சாமிப் படைச்சிட்டு அப்புறம் வர்ற எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் இவ்வளோதான் நம்ம செய்கிறது பொங்கல் அன்று